நான் சின்னதொரு டெய்லர் கடை தான் வச்சிருக்கறேன் இப்போ நல்ல அது சின்ன டெய்லர் கடை தான் அதில் வந்து ஒரு நாலஞ்சு மிசின் போட்டு நல்லா வச்சிருக்குறோம் ஆனால் நான் வந்து இதை கத்துக்கிறதுக்கு கத்துக்கிறப்ப அப்போ எனக்குக் கற்றுக் கொடுத்துறதுக்காக நான் நிறைய பேர்த்துக்கிட்ட வந்து போய் கற்றுக்கிட்டேன் முதல்ல தேவராஜன் அப்படிங்கிறவருட்ட தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது அவர் வந்து நிறைய எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ரெண்டுரூவா கூலி அவ்வளோ தான் நான் சாப்பாடு தூக்கு வாளியில எடுத்துட்டுப் போயிடுவேன் அங்கே போய் உக்காந்து டெய்லி வந்து இருபத்தஞ்சு ப்ளவுஸ்க்கு வந்து நான் வந்து அந்தக் கொக்கிக் கட்டுறது கட்டுவேன் அப்புறம் பட்டன் வந்து ஒரு நாலஞ்சு சட்ட பத்து சட்டைக்காவது நான் வந்து பட்டன் கட்டிடுவேன் இந்த வேலைல்லாம் டெய்லி சுறுசுறுப்பாக நம்ம செய்கிறதப் பார்த்துட்டு என்னுடைய முதலாளி என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன பாராட்டுவார் எல்லாரு முன்னாலையும் பாராட்டுவார் டீ வந்து எல்லாத்துக்கும் முன்னலாம் டீலாம் வாங்கிக் கொடுக்க மாட்டாங்கள் அதுக்கப்பறம் டீலாம் வாங்கிக் கொடுப்பாரு அதே மாதிரி என்னை நம்பிக்கை நட்சத்திரமாக வச்சிருந்தார் அதன் பிறகு நான் தனியாக கடை போட்டுக் கொண்டு வந்தேன் அப்போ ஒரு நாள் திடீர்னு எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு அது ஒரு பொண்ணு ஒரு இருபத்ரெண்டு வயசில் ஒரு பொண்ணு வந்துட்டாங்கள் வந்து துணி தைக்கணும் ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லி சொன்னாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நாங்கள் வந்து மாடல் ப்ளவுஸ் வாங்கி அதனுடைய அளவை எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட திருப்பி கொடுத்துருவோம் ஆனால் அவங்க அந்த மாடல் ப்ளவுஸ் கொண்டு வரவே இல்லை ஆனால் இவருடைய வீடும் கடையும் ஒன்றா இருக்கும் உடனே வீட்டு உள்ளே வாம்மான்னு கூட்டிட்டுப் போனார் அப்பறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூட்டிட்டு வந்துட்டார் அளவை எடுத்துட்டு கொடுத்தாரு சரி அளவை எடுத்து முடிச்சிட்டாராட்டுக்கு எப்படி எடுத்தாருன்னு தெரிலயேன்ட்டு நான் யோசிச்சிகிட்ருந்தேன் உடனே என்னைப் பார்த்து என்னடா யோசிக்கிற உள்ளே கூட்டிட்டுப் போனேனே நான் அப்படின்னாரு நான் உடனே சிரிச்சேன் எதுக்குடா சிரிக்கிற அறிவு கெட்டவனே உள்ளே வந்து உங்கள் அக்கா இருக்கால்ல அவள்தான்டா வந்து அளவெடுத்தாள் நான் உடனே குறிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அது பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷியம் நான் எப்படி தப்பா நெனச்சிட்டேன் அது வந்து எனக்கு வந்து அதில் வந்து ஒரு மறக்க முடியாததாக இருந்தது இப்போ இது மாதிரி கலையை வந்து நிறைய பேர்த்துக்கு நான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் இது சொல்லித் தர்றதனால வர்றதில்லை இது ஏதோ இன்ட்ரெஸ்ட்டு இருக்கணும் அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்தத் தொழில்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா